நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணணுன்னு தான் நினப்பேன் ஒரு வேலை செஞ்சால் தான் வந்து நம்மளுக்கும் வந்து வீட்டில் இருக்க செலவுகளெல்லாம் வந்து நம்மளாலையும் வந்து வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் மட்டுமே இல்லாமல் நம்மள்தும் ஒரு பங்காக இருக்கணுன்னு நான் நினப்பேன் நான் வந்து ஃப் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்ச வேலைனா வந்து இது தான் இப்போ செஞ்சிட்டிருக்க வேலை தான் இப்போ செஞ்சிட்டிருக்க வேலைய பார்த்தோன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருந்தாலும் வந்து வீட்டில் இருக்கவங்களா வேண்டாம் எதுக்காக செய்கிறே அப்படின் சொல்லுவாங்க ஆனால் வந்து நான் வந்து எனக்கு இந்த வேலை பிடிச்சிருந்துச்சி கஷ்டமாக இருந்தாலுமே கூட அதனால் நா வந்து சந்தோஷமாக தான் செஞ்சேன் கஷ்டத்தை வந்து இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டேன் ஆனால் வீட்டில் இருக்கவங்களா வந்து வேண்டாம் விட்டுரு வேலை எதுக்கு அப்பாடின் சொல்வாங்க இல்லைனா வந்து நானும் வேலை செய்கிறேன் அப்படின் சொல்லி சொல் நினச்சேன் நான் வேலை செய்யணுன் நினச்சப்போ வந்து பார்த்திங்கனா வெளியே என்னால் எங்கேயும் வேலைக்கு போக முடியல ஏனால் வந்து எனக்கு குழந்த இருக்காங்க குழந்தைய வெச்சுட்டு என்னால் வெளியே வேலைப் பார்க்க முடியாதுன்றதால் வந்து நான் வந்து வீட்டில் வேலை செய்கிற மாதிரி வந்து நான் தேடினேன் தேடினப்போ வந்து எனக்கு வீட்டிலே வேலை செய்கிற மாதிரி ஒரு வேலை கிடச்சிச்சி அந்த வேலைய தான் நான் இப்போ செஞ்சிட்டிருக்கேன் அந்த வேலை செஞ்சிட்டிருக்கும் போது வந்து பார்த்தோன்னா எதனால் நான் இதனால் இந்த மாதிரியான வேலைய நான் தேர்ந்தெடுத்தேனா வந்து குழந்தையைவும் பார்த்துக்குணும் வேலையைவும் இருக் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படி பார்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து குழந்தையும் வந்து நல்லா பார்த்து ஒரு ஆரோக்கியமான உணவாக கொடுத்து படிப்பு சொல்லிக் கொடுத்து அப்படியும் பார்த்துக்க முடியும் இந்த பக்கம் வந்து ஒரு சேலரி அந்த மாதிரியான விஷயம் நம்மளுக்கும் வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் நான் நினச்சி தான் இந்த வேலையில் வந்து நான் சேர்ந்தேன் வேலையில் சேர்ந்து போது ஒரு ஒரு நாளும் உக்காரும் போது வந்து ஒரு முழு ஈடுபாடோடு தான் உக்காருவேன் நல்ல ஒரு சந்தோஷமாக தான் உக்காருவேன் இந்த வேலையில் உக்காரும் போது அந்த வேலை வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த வேலை செய்கிறதால வந்து வீட்டில் இருக்க கஷ்டம்லாம் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் எ ஏதாவது செலவு அதிகமாக இருக்கறதுனால வந்து இந்த கா காசு வந்து எங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும் நான் வேலை பார்க்கறது ஏ எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வேணாந்தான் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்படுகிறே வேணாம் சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த ஒர்க் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு அப்பாடின் சொல்லிட்டு நான் இந்த வேலைய நான் செய்ய ஆரம்மிச்சிருவேன் அப்புறம் பார்த்தோன்னா வந்து எதிர்காலத்தில் வந்து நான் என்ன நினச்சிருக்கனா இந்த வேலையால வந்து எதிர்காலத்தில் வந்து இ நம்ம குழந்தைய வந்து நல்லபடியாக பார்த்துக்க முடியும் நம்ம குழந்தைக்கு எதா தேவை இருந்துச்சினால் அதை வந்து பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் இந்த வேலையில் வந்து இறங்குனேன் இன்னோன்று வந்து குழந்தைய வந்து பள்ளியில் சேர்த்ததுக்கப்புறோம் வந்து நோட்டு புத்தகங்கள் அந்த மாதிரியான பொருட்கள்லாம் வாங்கணுனால் வந்து என்ன நான் சம்பாதித்து என்னோடய காசில் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு அதனால் வந்து நான் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு நான் வேலை செஞ்சு முதல் மாதம் சம்பளம் வந்ததுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் கொடுத்தப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என் குழந்தையும் வந்து எனக்கு வந்து பொம்மை வேணும் புக்ஸு வேணும் பென் பென்சில்லாம் வேணும் அப்படின் கேட்டாங்க நானும் வாங்கி கொடுத்தேன் அவங்களும் வாங்கி சந்தோஷமாக வந்து எழுதுகிறது விளையாடுகிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க அது பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தோன்னா வந்து வேலைல வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இருக்கும் தப்பாக பண்ணிவிட்டோம் ஏன் இப்படி பண்ணீங்க எதாவது ஒரு நம்மளையே அறியாமல் தப்பு பண்ணியிருப்போம் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி திட்டுவாங்க அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போது தான் இன்னும் நம்ம இல்லை நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம் இந்த தப்பு அடுத்த வாட்டி வராத மாதிரி பார்த்துக்குணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக வந்து வேலையில் ஈடுபட்டு அதை வந்து நுணுக்கமாக பார்த்து இதில் தவறு இருக்கக்கூடாது இது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதால வந்து நான் வந்து அதை சரியாக பண்ணணும் அப்படின் சரியாக பண்ணி அவங்களுக்கு நான் காம்ச்சு கொடுத்துருக்கேன் அவங்களும் வந்து ஒரு சில டைமில் வந்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறீங்க நான் கொடுத்த ஒர்க்கை சீக்கிரமாக முடிச்சிருக்கீங்க அப்படின் சொல்லி என்னை பாராட்டியிருக்காங்க நிறைய வாட்டி எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க வந்து ஒரு நாள் என்னை திட்டி இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின் சொன்னதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்தேன் அப்போவே வந்து அவங்க எல்லாரும் முன்னாடியும் வந்து நல்லா பாராட்டி சொன்னாங்க நான் நேற்று சொன்னதெல்லாம் வந்து இன்னிக்கு வந்து முன்னேறியிருக்கீங்க தப்பு இல்லாமல் இருக்குது அப்படின் சொல்லிவிட்டு அதுவே வந்து எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போ வேலையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுறதுக்கு ஒரு வந்து ஒரு உதாரணமா இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணதால் தான் நம்ம வந்து இந்த இடத்துல நிற்கறோம் அப்படின்டு ஒரு சந்தோஷம் இருந்துச்சி தவறு செஞ்சா தான் வந்து நம்ம வந்து நம்ம் தவறு செஞ்சு அதை திட்டி நம்ம அதை ஏற்றுகிட்டா தான் அவங்க திட்டுறதையோ அவங்க சொல்றதை நம்ம ஏற்றுகிட்டா தான் அடுத்த வாட்டி அந்த தவறை நம்ம செய்ய மாட்டோம் அந்த மாதிரியா நான் இருந்ததால் தான் வந்து இப்போ வந்து நான் கரெக்டாக செஞ்சு நான் வந்து ஃபேமிலியவும் சரி ஒர்க்கையும் சரி நான் வந்து அதை நல்லா ரன் பண்ணிட்டிருக்கேன் இன்னும் ஒன்று வந்து வீட்டில் வேலை செய்கிறதால வந்து என்னால் வந்து நிறைய வந்து ஒர்க்குலேயும் வந்து கவனம் செலுத்த முடியுது அப்புறம் பார்த்தா குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்க மேலேயும் வந்து கவனம் செலுத்த முடியுது இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்குது இந்த வேலை வந்து நான் எப்பயும் இந்த வர வேலைய வந்து நான் மறக்க மாட்டேன் இதுக்கு நான் வந்து இந்த கம்பெனிக்காக வந்து நான் வந்து வேலை செஞ்சு கொடுக்கறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னால் வந்து என்னோடய சந்தோஷத்தை எங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாமே வந்து போக்க வைக்கிறது அதனால வந்து நான் சந்தோஷமாக தான் இந்த வேலைய நான் செய்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வேலையும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து இப்போ வந்து ரொம்ப பிடிச்சிருச்சி இந்த வேலை நான் கஷ்டப்படறேன் அவங்க சொன்னவங்க வந்து இன்னிக்கு வந்து நல்லா செய் இன்னும் நல்லா பெட்டரா பண்ணு அப்படின் சொல்லி என்னை வந்து நல்லா ஊக்குவித்து சொன்னாங்க அந்த மாதிரி அவங்க டெய்லி ஊக்குவித்து சொல்லும் போது எனக்கு வந்து பரவாயில்ல நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்மளுக்கு ஊக்கம் கொடுக்கறாங்க நல்லா பண்ணணுன்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க அப்படின் சொல்லிவிட்டு நானும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணதை வந்து இப்போ வந்து நிறைய வந்து அதிகரித்து நிறைய டைம் அதில் வந்து செலுத்தி நான் வேலை செய்கிறத வந்து அதிகப்படுத்தியிருக்கேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனா வந்து நீ வந்து இந்த மாதிரி செஞ்சேனா வந்து உன்னால் ஈஸியாக முடிக்க முடியும் அந்த மாதிரி செஞ்சேனா வந்து கஷ்டம் இல்லாமல் பண்ணலாம் தப்பு வராது அப்படின் சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து எனக்கு உதவி பண்ணுவாங்க என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய தங்கச்சி அவங்களாம் வந்து எனக்கு உதவி பண்ணுவாங்க அது வந்து எனக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால வந்து நான் வந்து நிறைய டைம் பண்ணி நிறைய வந்து சம்பளத்தை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க எனக்கு அதனால் வந்து நான் எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் சரி கா வேலையில் இருக்கவங்களையும் சரி நான் மறக்க மாட்டேன் என்னிக்கும் என் லைஃப்பில் வந்து முன்னேறதுக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து என்னோடய வருங்கால எதிர்பார்ப்புகள்லாம் வந்து இது மூலிமா வந்து நிறைவேறுது அதை எனக்கு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொதுவாக பெண்கள்லாம் வந்து வேலைக்கு போகணுனு நினச்சாலே போக முடியாது ஏன்னா வந்து குடும்ப சூழ்நிலையால் ஆனால் இப்போ வீட்டில் இருந்து பண்ணணுன்றது வந்து வேலை பண்ணணுன்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சந்தோர சந்தோஷமான விஷயமும் கூட இந்த மாதிரி வேலை வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கறதால தான் நிறைய பெண்கள் வந்து முன்னேறுறாங்க குடும்பத்தை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கறாங்க குழந்தைங்களுக்கும் வந்து தேவையானதை வந்து பூர்த்தி செய்கிறாங்க அதனால் வந்து இந்த வேலைய வந்து எல்லா பெண்களுமே சரி நான் மட்டும் இல்லை எல்லாரும் ஒரு நல்ல விதமாக தான் பார்த்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்க நன்றி